பெண்களுக்கு இலவச தையல் மிஷினு வழங்கறத்துக்கும் பட்டு நான் என்ன சொல்றோம்னு கேட்டிங்கன்னால் எங்கள் ஊரில் ஒரு பத்துப் பேர் குறைஞ்சது விடோஸு இந்த சாதாரண மிடில் க்ளாஸில் உள்ளவங்க எல்லோருமே வந்து அதில் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க அது ஓஎன்ஜிசி மூலயமாவும் வருது கலெக்டர் ஆஃபீஸ்லருந்தும் வருது கொடுக்குறாங்க அதில் வந்து அவங்களுக்குள்ள பலன் என்னன்னு கேட்டிங்கன்னால் அவர்களே இங்கே லோக்கல் உள்ள ஜாக்கெட்டு அது இதுன்ட்டு வாங்கி தைச்சிக்கிட்டு அவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க யூஸ் பண்ணிட்டு வெளியில் அனுப்புகிறாங்கன்னா அது வேறு கூலி வந்து அதுக்கு தனியாக வந்துடும் இதில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னால் அந்த மிஷினை வந்து வீட்டுக்கு வீடு வைக்காமல் ஒரே இடத்துல வச்சு டோட்டலாக கற்றுக் கொடுக்குறாங்க பார்த்திங்களா அதுதான் ட்ரெய்னிங் சென்ட்ருன்னு சொல்கிறாங்க அந்த ட்ரெய்னிங் சென்டரில் உக்கார்ந்துதான் கற்றுக்கணும் நாற்பது நாள் டயம் கொடுக்குறாங்க அந்த நாற்பது நாளில் ஜாக்கெட்டு பொடவை ஓரம் அடிக்கிறது சுடிதார் தைக்கிறது இந்த இதெல்லாம் அவங்க கொண்டு வந்துடறாங்க அதனால எல்லோருமே சேர்ந்து இதில் பயன் பெறலாம்